ஹலோ ஊபருங்களா அண்ணா வணக்கண்ணா நான் எங்களுக்கு ஆட்டோ ஒன்று புக் பண்ணணும் ஆமாண்ணா இது நைட்டில் தான் போகணும் ஏன்னா அப்போ பஸ் ஃபெசிலிட்டி கிடையாதுல அதனால் ஆட்டோ புக் பண்ணிதான் போகணும் அதான் ஊபரில் புக் பண்ணலான்னு இருக்கேன் அதனால் கொஞ்சம் விவரங்கள் கேட்கணும் அதனால் தான் ஃபோன் அடிச்சேண்ணா உங்களுக்கு செரிணா செரிணா அதான்ணா இது திருவாரூரில் மன்னார்குடிலிருந்து வர ட்ரெயின் எக்ஸ்ப்ரெஸ் இருக்குல்ல திருப்பதி எக்ஸ்ப்ரெஸ் அதில் நாங்கள் போகணும் ஆமாம் திருவாரூர் வண்டாம்பாளையத்திலிருந்துணா ஜங்ஷனுக்கு போகணும் அதனால் நைட்டு ஒரு மணிக்கு ட்ரெயின் இருக்குது ஏனா நைட்டில் பஸ் இல்லை அதனால் ஆட்டோவில் தான் போகிற மாதிரி சிச்வேஷன் ஆகிட்டு அதனால் வந்து கேட்கறேன் உங்கள்கிட்ட செரிணா செரிணா எவ்வளோணா சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்களா எப்படியும் அது டூ ஆர் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்குண்ணா ஜங்ஷன்லேருந்து எங்கள் வீடு செரிணா செரிணா

சரி சரி செரிணா செரிணா நீங்கள் கரெக்ட்டாக இப்போ எத்தனை மணிக்கு வந்திங்கன்னா எங்களை கரெக்டாக போய் ஒரு மணிக்கு ட்ரெயினு ஸ்டார்ட் வந்துரும் ஆனால் முன்னாடியே நாங்கள் போகிற மாதிரி இருக்கணும் அதனால் தான் நீங்கள் எப்போ வருவீங்கனு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நான் உங்களுக்கு டைம் சொல்லுவேன் செரிணா செரிணா இப்போ நீங்கள் வந்து பன்னண்டு மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அழைச்சிட்டு போக பன்னண்டிரைகுள்ள போயிட்டு விட்ருவீங்களா ஏன்னா ட்ரெயின் வந்து கால் மணி நேரம் முன்னே பின்னே வரலாம் அதனால் மிஸ் பண்ணுற மாரி ஆகிட கூடாதில்ல ஆமாமாணா செரிணா செரிணா நீங்கள் எப்போ வருவிங்கனுட்டு இந்த நம்பர்தான் உங்களோடதாண்ணா எப்போ வருவீங்கனு சொல்கிறிங்களா சொன்னீங்கன்னா நான் ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடியே கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடி ஆகி வந்துருவோம் எங்களை பிக்கப் பண்ணிக்கலாம் நீங்கள் அதனால்தான் கேட்கறேன் ஓகேணா சரி இப்போ சார்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குணா எதாச்சும் குறச்சிக்க முடியுமா அப்படிங்களா நைட் டைம்னால் சொல்கிறிகங்ளா செரிணா சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணி நல்ல படியாக கரெக்ட்டாக சொன்ன நேரத்துக்கு வந்து விட்டுட்டாலே போதும் ஏன்னா நாங்கள் நேரத்தை கரெக்ட்டாக அந்த ட்ரெயினை நாங்கள் மிஸ் பண்ணிட கூடாது கரெக்ட்டாக ஏறி போகணும் ஏன்னா மிஸ் பண்ணிட்டா வேறே ட்ரெயின் கிடையாது ஏன்னா ஒரு ட்ரெயின்தான் இங்கேருந்து திருப்பதிக்கு அதனால் சொல்கிறேன் செரிணா செரிணா செரிணா நீங்கள் வரப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு தகவல் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ரெடியாக இருப்போம் நீங்கள் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போய் கரெக்ட்டாக ட்ராப் பண்ணிடலாம் ஓகேணா தேங்க்யூணா நன்றிணா ஓகே